அதிகாலை நாலு முப்பது மணிக்கு எழுந்திடுவோம் எங்களுடைய வழிபாட்டை நினைத்து உற்சாகமாக வழிபடுவோம் அடுத்தது உடல் ஆரோக்கியத்திற்காக பண்ணைகளில் வேலை செய்வோம் உணவை சரியான நேரத்தில் உண்ணுவோம்